ஹலோ ம் ம் கார் டிரைவராங்க கேப் புக் பண்ணணும் சரி சரிங்க நாங்கள் ராமேஸ்வரம் போகணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்டு என்னென்று சொல்லிவிட்டு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் பரவால்லை அங்கே என்னென்ன பிளேஸெலாம் இருக்குது நாங்கள் ஒரு பத்து பேர் போலான்டிருக்கோம் அது என்னங்க சரி சரிங்க அப்படின்னா ஆ கோ அங்கே இருக்கிற எ இந்த பாம்பன் பாலம் அந்த என்னமோ கிணறுன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அதெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா பிளேஸும் உங்களுக்கு தெரியுங்களா சரி சரிங்க கொஞ்சம் பார்த்து நல்ல டிரைவராக புடிச்சு அனுப்புங்க நாங்கள் அங்கெல்லாம் தெரிஞ்ச இடோம் அங்கெல்லாம் போனதே இல்லை ஏதாவுது தெரிஞ்ச ஆளுங்க இருந்தாங்கன்னால் கொஞ்சம் எல்லா இடத்தியும் சுற்றி காமிக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தால் இல்லைனா தெரியாதவங்களை அனுப்பிட்டிங்கன்னால் அப்புறம் எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது நாங்களும் இந்த இந்த டைம் தான் புதுசாக போகிறோம் அதனால அதனால கொஞ்சம் தெரிஞ்சவங்களா பார்த்து அனுப்புங்க தெரிஞ்ச டிரைவராக இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுங்களா அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டா பரவால்லை நாங்கள் சரி ஒரு பத்து பேர் ஏங்க இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிங்க நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிணா நாங்கள் அடுத்த டீலர் பே இது பேசுறப்போது கூட இதது பரவால்லை இந்த கேப் புக் பண்ணுங்க அப்பிடின்னு சொல்லி சொல்லுவோம் கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டிங்க அப்பிடின்னா அப்போ எப்படிங்க சரிங்க சரி சரிங்க சரி டிரைவருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்களா இல்லை அதெல்லாம் நாங்கள் வாங்கி தரணுமா சரி சரிங்க சரி டிரைவருக்கிட் நல்ல தெளிவாக சொல்லி விட்ருங்க ஏனால் ஒரு ஒரு டிரைவர் வந்து இல்லை நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படினெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடறோங்க இது பொங்கல் போக முடியாது பொங்கலெல்லாம் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் பொங்கல் முடிஞ்சு போலான்னு சொல்லியிருக்கோம் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிடறேங்க தகவல் சரி கால் பண்ணுறோங்க வ ரெடியாக இருங்க ரெடியாக வெச்சுருங்க போகிற மாதிரி தான் பிளானு பார்த்து ரெடியாக ரெடி பண்ணி கொடுங்க

ஆ சரிங்க